ஹலோ நான் துர்கா பேசுகிறேன் கீழிடுப்புலிருந்து இது வந்து தேவா வாட்டர் கம்பனியா ஏன் நே நான் வந்து என்னோடய வீடு குடிப்போக போகிறேன் எனக்கு எங்களுக்கு வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அதுக்காக ஒரு ஆயிரம் லிட்டர் வாட்டர் தேவைப்படுது உங்களால் சப்ளை பண்ண முடியுமா எங்களுக்கு ஹாஃப் லிட்டர்ஸில் கொடுத்தாவே போதும் நீங்கள் என்ன ப்ராஸஸில் வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்றீங்க அப்படினு நாங்கள் தெரிஞ்சுக்கிலாமா எனக்கு மன்டே தேவைப்படுது உங்களால் வந்து கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுமா ஒரு ஹாஃப் லிட்டர் பேக் எவ்வளோ சரி ஓகே உங்களுக்கு எப்படி நான் வந்து மணி கொடுக்கறது நீங்கள் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணலாமா இல்லை முன்னாடியே கொடுக்கணுமா சரி ஓகே நான் முன்னாடியே ஃபை தௌசண்ட் பே பண்ணிடறேன் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க தேங்க்யூ